நான் ஒரு ஸேரீ ஆர்ட்ரு பண்ணிணேன் ஆன்லைனில் தான் பார்த்தேன் நல்லாயிருந்துது ரொம்ப கலரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது பாட்ரும் நல்லா இருந்தது அந்த பாட்ருலெல்லாம் வந்து அந்த மயில் வந்த மாதிரி இருந்தது கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் நான் வந்து கடைக்கு போம்போதெல்லாம் தேடினேன் இந்த கலர் எனக்கு கிடைக்கவே இல்லை சரி இதில் பார்த்ததும் இருந்துதான் டக்குனு ஆர்ட்ரு பண்ணிணேன் அப்பயும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேருமே திட்டினாங்க இதெல்லாம் ஆர்ட்ரு பண்ணாதே நல்லாயிருக்காது பார்க்கறத்துக்கு தான் அந்த மாதிரி தெரியும் வந்துச்சுனால் நல்லாவே இருக்காது நீ காசை தான் வேஸ்ட்டு பண்ணுவே அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச கலராக இருக்குது டிசைனும் நல்லாயிருக்குதுன் தான் நான் ஆர்ட்ரு பண்ணிணேன் வந்த பின்னாடி பார்த்தா நல்லாவே இல்லை அந்த நானும் பாட்ரு ஸேரீன்னு ஆர்ட்ரு பண்ணிணேன் அது வந்து நெட் ஸேரீயாக வந்துருச்சு கலரும் நல்லாயில்ல ரொம்ப வெளுத்து போன கலர் மாதிரி இருக்குது நான் எதிர்பார்த்த பாட்ரும் இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை என் காசு ஃபுல்லாக வேஸ்ட்டாகிடுச்சி இது ஸேரீ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது பரவாயில்ல நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்ட்ரு பண்ணிணேன் என் காசும் வேஸ்ட்டாகிடுச்சி ரிட்டன் எடுத்துகோனால் எடுத்துக்கவும் மாட்டேனுட்டாங்க இந்த நாள் வந்து என்னால் மறக்க முடியாத நாளாகிடுச்சி வெட்டிங் டேவுக்கு தான் வாங்கி கட்டிக்கலாமே அப்படின்னு தான் ஆர்ட்ரு பண்ணிணேன் நல்லா இல்லாமையே போயிடுச்சு நான் இனிமேல் வாங்கவே மாட்டேன் கடைக்கு போய் தான் வாங்குவேன் எதாக இருந்தாலும் இனிமேல் கடையிலேயே போய் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் ஆர்ட்ரே பண்ணக்கூடாது